நாங்கள் வந்துட்டு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்தோம் அந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு எங்களால் வெளியில் போயிட்டு நல்லா பெரிய கடைங்களில் எங்களுக்கு எடுக்க டைம் இல்லை இங்கே லோக்கலில் உள்ளே கடைங்கள்லயே நாங்கள் வந்துட்டு எடுத்தோம் எங்கள் ஊர் பக்கத்துலேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னால் கொடுக்கும் போது நிறைய ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படி இப்படினு நிறைய சொன்னாங்கள் ஆனால் எடுத்துட்டு வந்த பிறகு வந்துட்டு சர்வீஸ்க்கு வரவே இல்லை அவங்க ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வரல அது வந்துட்டு நான் ரொம்பவே எங்களுக்கு ஏமாற்றமாக இருந்துச்சுனு சொல்லலாம் ஃப்ரிட்ஜுக்கு கூட கொடுக்குற அந்த ஸ்டாண்டு கீழே உள்ளே ஸ்டாண்டுலேந்து மேலே இருக்கற ஸ்டெப்லைசரு உள்ளுக்க வந்துட்டு சில பேர் சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸெலாம் கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கறதுக்கு அந்தமாதிரியும் அவங்க எதுவுமே கொடுக்கல வா எனக்கு வாங்கிட்டு வந்ததுலேருந்து அந்த அளவுக்கு ஒர்த்தபுலாக எனக்கு தெரியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்கிட்டு வந்தாச்சு பரவால்லன்னு அட்ஜஸ் பண்ணி வச்சாலும் ஸ்பேஸ் இல்லை உள்ளுக்கு வந்துட்டு எனக்கு மற்ற ஃப்ரிட்ஜுங்களை கம்ப்பேர் பண்ணும் போது இந்த ஃப்ரிட்ஜுல் உள்ளுக்க ஸ்பேஸ் நிறையா இல்லாத மாரி தெரியுது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்புறம் ஒரு பீரோ எடுத்தோம் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் ஒரு பீரோ எடுத்தோம் நார்மலாக போய் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் எடுத்துட்டு வந்த பிறகு உள்ளுக்கு வந்துட்டு நிறைய தனித்தனி பார்ட்லாம் இருக்கும்ல ஜுவெல் வச்சுக்கிறதுக்கு அப்படில்லாம் அந்த மாதிரி ஒரு நிறைய இடம் வசதி இல்லை அந்த பீரோவில் அப்புறம் கிளாஸ் வச்சு தான் நாங்கள் கேட்டோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபிட் பண்ணித் தரோம் அப்புறமேலு இப்போதைக்கு இதை எடுத்துட்டுப் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு அவங்க வரவே இல்லை நாங்களும் ரெண்டு மூணு தடவை மூணு தடவை நாலு தடவைன்னு கால் பண்ணி கேட்டு கேட்டுமே வந்துட்டு அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால் நாங்கள் விட்டுட்டோம் அதை அப்படியே